நாங்கள் வந்துட்டு ஆடிப் பதினெட்டுப்ப காவேரி ஆற்றுக்குப் போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கனா தண்ணி வந்துட்டு தண்ணியோடய வேகம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது அப்போல்லாம் வந்துட்டு எங்களை அலோவ் பண்ணவே இல்லை அப்போ போயிருந்தேன்னால் தண்ணி போகிற ஸ்பீடுக்கு அடிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிறப்ப அந்த டைம்லெல்லாம் நாங்கள் போகவே இல்லை அது மாதிரி இருக்கப்போ நம்ம ஸ்விம்மிங் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் குளத்துல வந்துட்டு இப்போ கிணறெல்லாம் கிணறு ஒரு டைமு வந்துட்டு அந்த இதெல்லாம் வேலை செஞ்சுட்ருந்தாங்க நம்ம அந்த டைம் போய் குளிக்கும் போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டேன்னா அதுக்கப்புறம் ரிஸ்க்கு தான் ஸோ எப்பயுமே எதாே ஒர்க் பண்ணுறப்பயோ இல்லை தண்ணி அதிகமாக இருக்கப்போயோ நம்ம போய் குளிக்கிறது நம்ம தனியாக குளிக்காமல் கூட ஏதாவது பசங்களோடு நாலஞ்சு பேர் சேர்ந்து குளிக்கும்போது ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் தனியாக குளிக்கிறதை விட கூட யாருன்னால் யாரால் நண்பர்களை கூப்பிட்டுப் போகிறது நல்லது அதுவும் நீச்சல் நல்லா தெரிஞ்ச நண்பர்களாக கூப்பிட்டுப் போகிறது ரொம்பவே நல்லது அப்போ அந்த காவேரி ஆற்றுலல்லாம் தண்ணி ரொம்ப வேகமாகப் போகிறப்ப நம்ம கொஞ்சம் அந்த டைம்லெல்லாம் ஸ்விம் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கணும்னு ரொம்பவே நல்லது ஏன்னால் தண்ணியோடய வேகம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அந்த டைமில் யாருமே போகக்கூடாது தண்ணி ஃப்ளோ எப்போ கம்மியாக இருக்கோ அந்த டைம் பார்த்து போய் நம்ம இது பண்ணலாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது தண்ணி அதிகமாக போகிறப்ப ரொம்பவே நல்லது